ஆ சொல்லுங்கள் சார் யார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் இப்போதிக்கி வெளியில் கிலோ நூறுபான்னு வாங்கிட்டுருக்கோம் சார் அதே ரேட் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் சார்

அது சரிங்க எங்களுக்கு கனகாம்பரம் கேட்குது கேட்குது சொல்லுங்கள் சார் ஆ சரி சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் வாங்கிக்கிறோம் சார் நாங்கள் ம் வெளியில் எப்படி வாங்குகிறாங்களோ அதே ரோட்டு போட்டு கொடுத்துட்றோம் சார் உங்களுக்கு ம் சரிங்க சார் எல்லாம் வாங்கிக்கிறோம் சார் நாங்கள் எந்த பூ இருக்கோ கொடுங்க சார் நாங்கள் வாங்கிக்கிறோம் சரி சேரி ஆ சரிங்க சார் நீங்கள் வந்து இப்போ பைசா வந்து நான் கூகுள் பேவில் பண்ணிடுறேன் சார் நீங்கள் பூ கரெக்டாக கொடுத்துருங்க சார் டெய்லி கொடுத்துருங்க சார் ஆமாம் ஆமாம் சார் டெய்லி தேவைப்படும் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இந்த மூணு வகை பூவும் கொடுத்து விடுங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் காசு மொத்தமாக கொடுத்துட்றேன் சார் சரிங்க சார் சரிங்க சார் வெச்சுட்றேன் சார் தாங்க்ஸ் சார் ஹலோ சரிங்க சார் தேங்க் யூ சார் நான் அனுப்பி பூ அனுப்ச்சு விடுங்க சார் நான் காசு அனுச்சி விட்றேன் சார் ஆ தேங்க்ஸ் ஆ தேங்க் யூ தேங்க்ஸ்